எங்கள் வீட்டு கொல்லையில் தோட்டம் அமைச்சிட்டுருக்கோம் அதில் வந்து கத்தரி வெண்டை கொத்தவரங்காய் இதெல்லாம் வந்து நம்ம வந்து அடிக்கடி செடி வச்சி வச்சி நாங்கள் வந்து பயிர் பண்ணுறது தான் வேலை எங்களுக்கு பாகற் பந்தல் புடலங்கா எல்லாத்தையும் பந்தல் போட்டு அழகாக ஏற்றிவிட்டு அதில் தான் எங்களுக்கு வருமானம் அதில் தான் ஈட்டுறோம் குடும்பத்துக்கு அதில் தான் வேலையும் பார்க்கறோம் அந்த மக்கி போன உரமெல்லாம் வச்சி நல்ல செழுமையாக இருக்கிறனால நாட்டுக் காய்கறி எல்லாம் நிறைய பேர் விரும்பி வாங்குகிறாங்க வெளிலேருந்து வந்து வாங்குவாங்க கீரைகள்லாம் அடிக்கடி பாத்திக்கட்டி கட்டி விதச்சி அது தான் எங்களுக்கு இப்போ வருமானன் அதில் தான் எங்களுக்கு கொல்லையில் தோட்டம் அமைத்து பார்க்கறது தான் எங்களுக்கு வேலை மாடுகள் சாணி சாம்பல் இயற்கை உரந்தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம் அதனால் எங்களுக்கு அதிக செலவு ஆகாது நல்லா வந்து எங்களுக்கு வருமானம் நல்லா தருது கஷ்டப்பட்டு தான் நாங்க பார்க்குறாக்கமாண்டி வந்து வ பொ பொருளாதாரத்துக்கு வருமானம் ஈட்டுறதா இருக்குது சௌகரியம்மா ரெண்டாவது வந்து எல்லாத்துக்கும் பூச்சு உழுந் விழுந்துரும் அடிக்கடி பூச்சு விழுந்துரும் கீரைக்கு தான் அதிகமாக பூச்சு விழுவும் காரைக்கால் எஃப்எம்மில் வந்து நாங்கள் வந்து கேட்டு அது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி நாங்கள் வேப்பண்ணெய் அது இது எதோ போட்டு நாங்கள் வந்து அப்பப்போ பார்த்துக்கறது அதில் கொஞ்ச கொஞ்ச சௌகரியமா போயிடும் அதனால் நாங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இரசாயனம் உரம் உடம்புக்கு கெடுதலுங்கிறனால் நாங்கள் வந்து அடிக்கடி அதை யூஸ் பண்ணுறதே கிடையாது போதுமான அளவு வந்து இயற்கை உரந்தான் பார்க்கறது அதில் எல்லாம் விரும்பி வந்து வாங்குவாங்க பக்கம் பக்கமாக எல்லாம் கொல்லையில் வந்து அவங்கவுங்களுக்கு அதான் வேலையே கிராமமாக இருக்கிறதுனால

அப்பா தாண்டிட்டு